ஹலோ சார் இப்போ நீங்கள் இருக்கீங்க சார் நீங்கள் நான் இருக்கிறது வந்து இங்கே விஐபி நகரில் வந்து அந்த டேங்க் ஸ் டேங்க் பக்கத்தில் ஒரு இடம் இருக்கு இல்லைங்களா ஆ அங்கே லெஃப்டில் ஒரு கட் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல ஒரு பில்டிங் பெரிய பில்டிங் இருக்கும் மூணு அடுக்கு மாடி அந்த இடத்துல வந்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் சார் இப்போ எங்கே இருக்கீங்க எக்ஸாக்டாக நீங்கள் ஆ நீங்கள் இருக்கிற இடத்துலருந்து அப்படியே லெஃப்ட் கட் பண்ணிக்கோங்க லெஃப்ட் கட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக அந்த ரோடில் வந்து கடைசி டெட் எண்டுக்கு வாங்க அங்கே ஒரு லெஃப்ட் கட் பண்ணுங்க லெஃப்ட் கட் பண்ணி அங்கே மறுபடியும் கடைசிக்கு வந்திங்கன்னா ஒரு கொடிக்கம்பம் இருக்கும் அந்த கொடிக்கம்பத்துக்கிட்ட லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா ஒரு மூணு அடுக்கு மாடி இருக்கும் அந்த இடத்துல வந்திங்கன்னா ஓகேங்க சார்